சார் வணக்கம் சார் ஆ நல்லாருக்கேன் சார்

ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஆமாம் சார் ஆ ம் ம் அதான் சார் நம்பளை இதுக்கு முன்னே சொன்னமாரிதான் சிங்கிங்கு ப்ளஸ் டான்ஸு இது இதெல்லாம் பண்ணிடறேன் சார் அப்புறம் அந்த ஃபுட்டுலாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் அரேஞ்ச் பண்ணித்தாங்க அப்புறம் அந்த ஷூட்டிங் ம் அதேப் போல அந்த ம்

சரி ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் நான் எல்லாம் எங்கள் சைடு பார்த்துக்குறேன் ஆ ஓகே ஓகே சார்

ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சார்

ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும் சார் ம் ம் ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் நான் கொடுத்தர்றேன் சார் அதேப் போல எங்களுக்கு வந்து கேமரா ஷூட்டிங் வேணும் சார் கம்பல்சரி

இல்லை சார் இல்லை சார் அந் இல்லை சார் அதெலாம் ம்

சரி ஓகே சார்

ஓகே சார் ஆ ஓகே சார் அப்புறம் ஒன்று சார் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டேஜ் இதெல்லாம் இது பண்ணு நல்லா பண்ணும் சார் டெக்ரேஷன்லாம் ம் கொஞ்சம் ஆமாம் அதே அதே தான் நானும் சொல்லுறேன் ஏன்னா இதேப் போல லாஸ்ட் தடவை எனக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருந்து இருந்துது இந்த வருஷம் அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்

ம் ம் ஓகே

ஓகே சார் இது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக பண்ணிடலாம் சார் சிறப்பாக பண்ணிடலாம் ஆ ஓகே சார் ஓகே சார்

ஆ ம் சரி ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஆ ஓகே சார்

ஆ பார்த்துக்குறேன் சார் ஆ ம்

ஓகே சார் ம்